நான் ஒரு ஷாம்பு வாங்கினங்க தலையில் பொடுகு அதிகமாக இருக்குது அப்படிங்குறதுக்காக ஒரு விளம்பரத்தை பார்த்து வாங்கினேன் வெலை அதிகம் அதனால சரி கிளீயராகும் அப்படினு நினச்சி வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்னா அதை போட்ட பிற்பாடு பொடுகு அதிகம்தான் ஆகியிருக்குது கம்மியாகலை தலையில் அரிப்பும் உண்டாகுது முடி கொட்டுது தண்ணியும் வழக்கமாக யூஸ் பண்ணுறத விட நிறைய தண்ணி யூஸ் யூஸ் பண்ணி குளிச்சால்தான் ஷாம்பு போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க